எங்கள் வீட்டில் வாழைச்செடி இருக்குது எலுமிச்சம்செடி இருக்குது தென்னம் செடி இருக்குது மல்லிப்பூ செடி எல்லாம் இருக்குது செடிங்களெலாம் வளர்க்கு மல்லிப்பூ செடி வாழைச்செடி தென்னம்செடி எலுமிச்சம்செடி சப்போட்டா செடி இருக்குது எல்லாச் செடியும் வளர்க்குறேன் சப்போட்டா செடி இருக்குது பாதாம் செடி எல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன்